எல் டிவி எல்இடி டிவி வாங்குனோம் தீபாவளி ஆஃபரில் வாங்குனோம் விலை குறைச்ச விலையில் வாங்குனோம் ஆனால் நல்லா எல்லா சேனலும் நல்ல சத்தமா கேட்கும் படங்கள் நல்ல பளிச்சுனு நல்லா தெரியும் எவ்வளோ சத்தமா கேட்குனு கேட்குறீங்களா சமையல்கட்டுலேருந்து நானு டிவி ஓடுகிறதை அந்த வேர்ட்ஸ் கேட்டுகிட்டேன் நான் சமைத்து முடிப்பேன் நல்ல டிவி